வேலைக்கு வெளியே எனது பொழுதுபோக்குன்னு பார்த்தமுன்னா என் நண்பரோட இந்த ஊர் சுற்றுறது பிடிக்கும் அதுவும் லாங் டிரைவ் பைக்கில் லாங் டிரைவ்ஸ் எல்லாம் போவோம் சில கிராமங்களுக்கு நிறைய போவோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொல்லி மலை போகறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பைக்கில் இங்கேருந்து இந்த இயற்கை மலையை ரசிச்சிவிட்டு அப்படியே கொல்லி மலை போனா எழுபத்தி ரெண்டு பெண்டு இருக்கு அப்படியே தாண்டி போவோம் அங்கேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆகாய கங்கை நம்ம அருவி நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்கு அந்த நீர்வீழ்ச்சியில குளிக்கிறது ஆழ்ந்த குளியல் குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் நண்பரோட சேர்ந்து சந்தோஷமாக அங்கே இருக்கிறது அதெல்லாம் எனக்கு பிடிச்சமான விஷியம் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பழங்காலத்து கோயில்கள் நிறைய இருக்கு பெரிய சாமி கோயில் அந்தமாரி நிறையா கோயில்கள் எல்லாம் இருக்கு அந்த கோயிலுக்கு போகறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷியம் அதேமாதிரி அங்கே இருக்கிற மக்கள் வந்து அங்கே அந்த மூலிகை பொருள் நிறைய தயாரிக்கிறாங்க மிளகு ஏலக்காய் இந்தமாரி நிறைய மூலிகை இதெலாம் நிறைய கிடைக்கும் அதெல்லாம் வாங்கிகிட்டு அப்படியே லாங் டிரைவ் போயிவிட்டு வருவோம் அதேமாரி ஆர்வனு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஆர்வம் அதிகம் அந்த விளையாட்டு துறையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி யூனிவர்சிட்டி பிளேயரு அதனால் வந்து நிறைய விளையாட்டில் ஆர்வம் இன்னோன்று பார்த்தீங்கன்னா அதை படுத்தி ஓ சமூக பணி செய்யறது ரொம்ப எனக்கு ஆர்வந்தான் அதனால் வந்து நான் சமூக பணி செய்யறதுனால நிறைய கிராமங்களுக்கு நிறைய அவார்னஸு இதெல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விளையாட்டு நிறைய பசங்களே வந்து விளையாட்டுக்கு நான் ஊக்குவிக்கிறேன் அவங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் கொண்டு போகறத்துக்கு நான் டிரை பண்ணிட்ருக்கேன் அவங்கள எல்லாம் அதேமாரி நிறைய மக்களை வந்து டெவலப் பண்ணுறது வந்து எங்கள் சமூக பணி அப்படிங்கிறதுனால அவங்களுக் தேவையான டிரெயினிங் கொடுக்கறது அவங்க வளர்ச்சியில வந்து தேவையான ஐடியாஸ் கொடுக்கறதெல்லாம் நிறையா விஷியங்கள் பண்ணிட்டுருக்கறோம் ஒவ்வொரு லெவல்லையும் மக்களை முன்னேற்றுறது எங்கள் பணியாக இருக்கு அதுக்கான டிரெயினிங் வந்து நான் வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன் நான் எனக்கு அதேமாதிரி ஒவ்வொரு கிராமத்துலையும் போய் மக்களை டெவலப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயோம் மக்கள் நிறைய நேரம் உறவாடி இருக்கேன் அவங்கவுங்க தேவையானதை வந்து எங்கெங்க கிடைக்குமோ அதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணுறது அவங்க தேவையான எங்கெங்க கிடக்குன் போக சொல்லுறது இதெல்லாம் வந்து நிறைய வா பண்ணிட்டுருக்கேன் இப்போ வரைக்கும் பண்ணியிட்டுருக்கறேன் நான் ஈவினிங் வரைக்கும் நிறைய வேலை செய்வேன் அவங்களுக்கு நிறைய மகளிர் சங்கம் ஃபார்ம் பண்ணுறது அவங்கள டிரெயினிங் கொடுக்கறது அவங்கள டெவலப் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடித்தமான விஷியம்